மே ஐ கம் இன் சார் வணக்கண்ணே வணக்கம் ப்ரோ இல்லை ப்ரோ மொபைல் பார்க்கணும் ப்ரோ புதுசாக ஒரு மொபைல் வாங்கலாம்ன்னு இருக்கேன் உங்ககிட்டே எந்தெந்த மொபைல் ப்ரோ இருக்குது இப்போது நியூ லான்ச்சஸ் ஓகே ப்ரோ எங்களுக்கு ஒன் பிளஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே ப்ரோ எவ்வளோ போட்டிருக்காங்க எவ்வளோக்கு மே எவ்வளோ ப்ரோ நீங்கள் சொல்லறீங்க இந்த ஃபோனோட விலை ப்ரோ ஃபார்ட்டி தௌசண்ட்னா ஒன் பிளஸ்ஸா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோ ஓ அப்படிங்களா பரவாயில்லை ப்ரோ எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நாங்களே கொஞ்சம் இல்லாதவங்க ஏழ்மையிலிருந்து வந்துருக்கோம் சரி ஒரு நப்பாசைக்கு வாங்கலாம்ன்னு வந்தோம் ப்ரோ பார்த்து சொல்லுங்க ப்ரோ டூ தௌசண்ட் தானா ப்ரோ ஒரு டூ ஒரு த்ரீ தௌசண்ட் கொறச்சுக்கிங்க ப்ரோ அப்படிங்களா அப்போ ஓகே ப்ரோ எனக்கு இந்த டெம்பர் கிளாஸு பிளா பேக் கேஸு இதெல்லாம் எப்படி ப்ரோ தனித்தனியா அதுலேயே வந்துடுமா இல்லை தனித்தனியா நாங்கள் போட்டுதான் இது பண்ணனுங்களா ஓகே ஓ ஹெட்செட்டும் தரீங்களா ப்ரோ ப்ரோ அது ஹெட்செட் இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு அதோட காஸ்ட்டில் கொஞ்சம் ஏதாவது ப்ளூடூத்து இந்த மாதிரி ஏதாவது டிவைஸ் தரலாம்ல ப்ரோ எங்களுக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ நான் மொபைல் வந்து இது இஎம்ஐயில் தான் போடப் போகிறேன் அந்த மாதிரி போட்டுக்கலாம்ல ப்ரோ உங்ககிட்டே ப்ரோ இப்போதைக்கு ஒரு தேர்ட்டின் தௌசண்ட் தான் ப்ரோ இருக்குது ஆ அப்போன்னா ஓகே ப்ரோ நான் ஓகே நான் மாதம் ஆயிரத்தி ஐந்நூறு கட்டறேன் அதெல்லாம் ஓகே ஆ ஆமாம் ப்ரோ ஒன் பிளஸ்ஸே நான் எடுத்துக்கிறேன் ஒன் பிளஸ் தான் வேணும் ஓகே ப்ரோ ப்ரோ எங்கள் ரிலேட்டிவ் பையன் ஒருத்தவன் வந்துட்டிருக்கான் அவன் வந்ததும் அவன் தான் அமௌண்ட்டு எடுத்துட்டு வரான் அவன் வந்ததும் நான் வந்து வாங்கிக்கிறேன் ப்ரோ ஓகே ப்ரோ வேறு ஏதாவது மொபைல் ஏதாவது அவைலபுளாக இருக்குங்களா ஓகே ப்ரோ நான் என் ரிலேட்டிவ் பையனுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கிறேன் ப்ரோ அவனுக்கும் இங்கே தான் வாங்கலாம்ன்னு இருக்கேன் அதுக்கு தான் ப்ரோ கேட்டேன் ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ம்